இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்ட்டு நம்ம பைக்கு வாங்கணுன்ட்டு இப்போது நிறையா இடத்த பார்த்தீங்கன்னா ஆக்ஸிரண்ட்டு நம்மளே ந ஒரு நல்ல இதோட போனோம்னால் கூட நம்ம பின்னாடி வரவங்க நம்மளையும் மீறி நம்மள இ இடிச்சுட்டு போய்விட்டாலே நமக்கு என்ன ஆகும் ஆபத்தாக தான் ஆகும் அது இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு என்ன பாதுகாப்பு தேவை அப்படின்னா இப்போது நம்ம வெளிலேந்து போகிறோமுன்னா ஓ போலீஸ்ஸுங்கள் நிற்கிறாங்க பாதுகாப்புக்காக நம்ம வந்து திருட்டு பைக்கெலாம் நிறைய வருதுகிறத்துக்காக போலீஸ்ஸு நம்ம என்னென்னலாம் வச்சுருக்கணுன்ட்டு அந்த பைக்கிலேருந்து கண்டிப்பாக நம்ம வச்சுருப்போம் பைக்களுடைய பைக்குடைய அந்த ஆர்ச்சி புக்கு அதை வ அது வச்சுருப்போம் அதை எடுத்து காட்டுவோம் நம்ம பாதுகாப்புக்கு போனோமுன்னால் அது கண்டிப்பாக வச்சுருக்கணும் நம்ம பாதுகாப்பு போனோம்னால் ஹெல்மெட்டு கண்டிப்பாக தேவை இப்போது வந்து ஓ பைக்கு ஓட்டுறவங்க தான் ஹெல்மெட்டு போட்டுகிட்ருக்கணுன்னு இல்லை இப்போ வந்து பின்னாடி பயணிக்கிறவர்களும் கண்டிப்பாக ஹெல்மெட் போடணுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்திருக்கு இப்போது அடுத்தது குழந்தைங்களுக்கும் வருமாகிற ஒரு இதுவாக இருக்குது கண்டிப்பாக நம்ம ஹெல்மெட்டு நம்ம க ஓட்டுறவருக்கு மட்டும் தான் இருக்கணுன்னு இல்லை இப்போ எல்லாேருமே வாங்கியிருக்கணுன்னு எங்கள் வீட்டில் ஒன்று தான் இருக்குது இருந்தாலும் நம்மளும் வாங்கணுன்னு சொல்லிகிட்ருக்கேன் இப்போ ரொம்ப தூரம் போகணுன்னால் கண்டிப்பாக வாங்கி நம்ம எல்லாேருமே வாங்கி வச்சுருக்கணும்